அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து மூணு இருபத்தினாலு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினைஞ்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது